குட் மார்னிங் மேடம் நான் ஜொஹாரா பேசுகிறேன் நான் டுவல்த் முடிச்சுட்டு காலேஜ் அட்மிஷன் சேர்த்துக்காக இருக்கேன் நான் ஏவிசி பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கணுமுன்னு ஆசைப்படுகிறேன் அங்கே போய் அட்மிஷன் கேட்டதுக்கு எனக்கு என்னோட மார்க் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது அட்மிஷன் தரலை நீங்கள் கொஞ்சம் ரெக்கமண்ட் பண்ண முடியுமா நான் ஃபை டொண்ட்டி எடுத்தேன் நான் மேக்ஸ் எடுத்தேன் ஓகே மேடம்

ஓகே மேடம் தங்கச்சி வேறு இருக்காங்க அவர்களையும் நான்தான் படிக்க வைக்கணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம் சரி நாளைக்கு நான் ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்து தரவா மேடம் சரி ஓகே மேடம் தேங்க் யூ